தமிழ் மொழி வந்து தமிழெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிருந்தே நாங்கள் அதேதான் படிச்சின்னுக்கிறோங்க எங்கள் பிள்ளிங்களும் அதே தமிழ் மீடியத்தில்தான் படித்தாங்க இப்போ வேண்ணால் எங்கள் பேத்தி பேரன் மாரெலாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்பேயும் எங்கள் வீட்டாண்ட இருக்கிற தெருவில் இருக்கிற பிள்ளிங்கலாம் தமிழ் மீடியத்துக்குதான் போகுதுங்க தமிழு எப்படி வந்துச்சுனா அந்த தமிழ்தான் பேசுகிறாங்க இங்கே சிங்கப்பூர் மலேசியாவில் போனால் கூட எல்லாம் நம்மாளுங்கதான் எல்லாம் ஜாஸ்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க